குழந்தைகளுக்கு வந்து இப்போது பெயிண்டிங் எந்த வயசில் தொடங்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க சில சில பேருக்கு வந்து குழந்தையிலேருந்தே அந்த நாலேஜ் ட்ராயிங் நாலேஜ் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்க வந்து நம்ப வீட்டு செவத்துல எழு வரையும்போது தான் தெரியும் நமக்கு வந்து நம்ப குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டேலண்ட் இருக்குது அவங்களாலயும் வரைய முடியும் அப்பிடின்றது தெரியவரும் அதேமாரி அவங்க வந்து சில பேர் வந்து அவங்க கண்ணால் பார்க்கறத அப்படியேவும் வரையக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அது வந்து சில குழந்தைங்களோட டேலண்ட் அதைமாரி அவங்களோட ஹார்மோன்ஸ் அந்தமாதிரி ப்ரைன்ஸ் அந்தமாதிரி அதனால் மோஸ்ட்லி குழந்தைங்களோட ட்ராயிங் எப்படி தெரிய வரும்னா செவத்துல வந்து சுவரில் எழுதினா மட்டும் சுவரில் வரைஞ்சா மட்டும்தான் அவங்களோட ட்ராயிங்கோடய தெரியும் அதேமாரி மம்மிஸ் டாடிஸ் வந்து அவங்க வந்து குழந்தைங்க என்னா பண்ணுறாங்கன்றத பார்க்கணும் வரையறாங்களா அப்டின்றது என்னென்ன பண்ணுறாங்க அவங்களோட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட்லி செவத்துல வரையறதால தான் அவங்களோட ட்ராயிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் ஒரு டென் ஏஜ்ஜுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு எயிட் ஏஜ்ஜுக்கப்புறம் வரையக்கூடிய ஒரு இது இருக்குது அவங்க வரையக்கூடிய ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஏஜ்ஜுக்கு மேலே வரையக்கூடிய வயது இருக்கலாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன்